ஹலோ சார் வணக்கம் சார் சார் உங்கள் ஸ்டூடெண்ட் தாங்க பேசுகிறோம் ஒன்றுல்ல சார் இந்த இது வேலை முடிஞ்சிவிட்டு எங்கள் ப்ராசஸ்ஸு இந்த ஃபைல் எத்தனை மணிக்கு சார் அனுப்பணும் பதினொரு மணிக்கா சார் என்னென்ன சார் ஒர்க்கு முடிக்கணும் என்னான்னன்னு டீட்டெயில் தெரியல எதெது பண்ணணும் எதெது பண்ணக்கூடாதுன்னு தெரியல அது மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா க்ளீயராக இருக்கும் சார் ஆ இல்லை சார் லேப் கம்ப்யூட்டரில் வந்து நான் இங்கே ஓகே கொடுக்குறப்ப அது க்ளிக் ஆகமாட்டிங்குது சார் அந்த ஃபைல் மட்டும் மூவ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் தேவலாம் சார்

ஆ சரிங்க சார் ஆ எத்தனை மணிக்கு சார் வருவீங்க நீங்கள்

ஓகே சார் அந்த ரெண்டு ஃபைல் மட்டும் என்னா பண்ணுறதுன்னு தெரியல அதை மட்டும் கொஞ்சம் கூட இருந்து அதை மட்டும் கொஞ்சம் முடிச்சிவிட்டிங்கன்னா தேவலாம் சார் ம் சரிங்க சார் நீங்கள் ஏன் சார் இத்தனை நாள் லீவு ஆஃபீஸ்ஸு பர்ஸ்னல் வேலையாங்க சார் இன்னைக்கு வந்துருவீங்களே ஓகே சார் இன்னைக்கு வந்து அந்த ஃபைல் மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்ருங்க சார்

இல்லை சார் அதெல்லாம் கரெக்டாக தான் சார் போய்ட்டுருக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் உடம்பு கொஞ்சம் சரியில்ல சார் அதான் கொஞ்சம் ஸ்லோவாக போய்விட்டேங்க சார் டிலே ஆகல கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிட்டுருந்தேன் சார் கையில கொஞ்சம் அடிப்பட்டுருந்துது அதுதான் சார் வேறு ஒன்றும் இல்லை சார் ஆ ஓகே சார் அதெல்லாம் முடிச்சிவிடுவேன் சார் நான் கரெக்டாக ஆ சரிங்க சார் சார் சேல்ரி இன்னும் இந்த மாதத்துக்கு போடவே இல்லை சார் சேல்ரி இன்னும் இந்த மாதத்துக்கு வரவே இல்லை சார் இல்லை சார் ஜாயிண்ட் பண்ணுறப்ப மூணாம்தேதிலாம் போட்டுருவேன்னு சொல்லி சேர்த்திங்க இல்லை சார் டிஸ்க்ளைமரில் அதான் போட்டு டிஸ்க்ளைமரில் அதான் போட்டு கையெழுத்து வாங்கிருக்கு அது கூட ஒன்றும் பரவாயில்லை சார் பத்தாம்தேதியே போடுங்கள் அந்த ஃபைல் மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டிங்கன்னா தேவலாம் எதெது பண்ணலாம் எதெது பண்ணக்கூடாதுன்னு தெரில கரெக்டாக நீங்கள் கூட இருந்து இது பண்ணுங்கள் இது பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு போயிருந்திங்கன்னா கொஞ்சம் க்ளீயராக இருந்துருக்கும் நீங்கள் அது எதுவுமே சொல்லாமல் போய்விட்டிங்களா எதோ தப்பு தப்பாக இருக்கமாதிரி இருக்கு நீங்கள் கொஞ்சம் நேரில வந்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார்

ஆ இதோ கிளம்பிட்டேன் சார் ஆஃபீஸ் தான் கிளம்பிட்ருக்கேன் ஆ ஆமாம் சார் இங்கையே ஒரே ப்ரெஷ்ஷராக தான் இருக்கு என்ன சார் பண்ணுறது எதோ புலப்புக்காண்டி வந்தோம் ஏகப்பட்ட பிரச்சனை சார் இன்னும் ஒரே ஒரு ப்ரெஷ்ஷர் இருக்கு சார் அதை மட்டும் முடிச்சிக் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் தேவலாம் சார் ஒரு டென் மினிட்ஸ் தான் சார் ஆகும் ஒரு டெ இன்னும் டென் மினிட்ஸ் தான் சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் சார் ஆகும் முடிச்சிக் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும் சார் ஓகே சார் ஆ நான் கூப்பிட்றேன் சார் இந்தோ செத்த நேரம் கழிச்சி கூப்பிட்றேன் சார் ஆ வைக்கிறேன் சார் ஆ சரிங்க சார்